ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம் வணக்கம் மேடம் சரிங்க மேடம் வாழ்த்துக்கள் மேடம் சொல்லுங்க மேடம் மேடம் என் நேம் ஜீவபாரதி மேடம் ஆ ஃபிரியாக தான் இருக்கேன் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மேடம் செக்கெண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் மூணு க்ளாஸுக்கும் போய்ட்டுருக்கேன் மேடம் நாலு க்ளாஸ் நாலு சப்ஜக்ட் எடுத்துட்டுருக்கேன் மேடம் ஆமாங்க மேடம் மேடம் ஒரு நாளைக்கு மூணு தியரி மேடம் ஒரு லேப் மேடம் ஆமாங்க மேடம் பிரச்சனைல்லாம் ஒன்னுமில்ல மேடம் நல்லா தான் போய்ட்ருக்கு மேடம் க்ளாஸுலலாம் ஸ்டுடண்ஸு பரவாயில்ல மேடம் பைனல் இயர் ஸ்டுடண்ஸுக்குதான் ஷெட்யூல் கம்மியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு புராஜெக்ட் ஒர்க் வெளியில் போய்ட்றாங்க மீதி செக்கெண்ட் இயர் தேர்ட் இயர் நார்மலாக க்ளாஸ் போய்ட்ருக்கு மேடம் ஒன்றும் இஸ்ஸு இல்லை மேடம் நல்லா தான் இருக்குது மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன் மேம் சென்ட் பர்சன்டேஜ் ரிசல்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம் கொடுத்தட்றேன் மேடம் வேறு பிரச்சனை எதுவும் இல்லை மேடம் இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மேடம் லேப் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆல்ரடி லிஸ்ட்டு லேப் இன்ச்சார்ஜ் கிட்டே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் மேடம் லிஸ்டவுட் கொடுத்துருக்கேன் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்ன்ட்டு அதேமாதிரி மிஷினரிஸும் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன் இல்லை அவங்க கிட்டே லேப் இன்ச்சார்ஜ் கிட்டே கொடுத்துருக்கேன் மேடம் லேப் அசிஸ்டென்ட் கிட்டே கொடுத்துருக்கேன் நான் மெட்டிரியல் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் மிஷின் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் நீங்கள் அக்சஸ் பண்ணி கொடுத்தா சீக்ரம் ஃபாலோவ் பண்ணிக்கொடுங்க மேடம் அது நீங்கள் இன்ச்சார்ஜ் கொடுத்தீங்கன்னாதான் அதை பார்த்து நான் ஃபாலோவ் பண்ண முடியும் மேடம் அது ஆமாங்க மேடம் வேறு எந்த இஸ்யூஸும் இல்லை மேடம் அந்த லேப் இஸ்ஸு தான் மேடம் வேறு ஒன்னும் இல்லை மேடம் டெக்கினிக்கலாக அந்த லேப் மட்டுந்தான் ப்ராப்ளமாக இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஆ அந்த ஷெட்யூலெல்லாம் கரெக்டாக இருக்குது மேடம் அதில் எந்த இஸ்யூவும் இல்லை மேடம் வேறு எந்த அதெல்லாம் நல்லாயிருக்கு மேடம் வேறு எதுவும் இல்லை மேடம் ம் ஒன்னும் இஸ்ஸு இல்லை நல்லாதான் இருக்குது மேடம் ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ